நான் வந்து மோஸ்ட்லி வரையிரது வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் வரையிவேன் ஒரு நோட்டு ஒன்று வந்து லாங் சைஸ் ஒயிட் நோட் வச்சிருப்பேன் இல்லைன்னா வந்து டிராயிங் புக் ஒன்று வச்சிருக்கேன் அதில் தான் வரைவேன் நான் வந்து மோஸ்ட்லி பென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் வரைவேன் நான் வந்து டூ பி ஹெச் பி எயிட் பி சிக்ஸ் பி அந்தமாரி வந்து நிறைய ஷேடிங்ஸில் வந்து பென்சில்ஸ் வச்சிருக்கேன் அவுட் லைனுக்கு ஒரு பென்சில் யூஸ் பண்ணுவேன் ஷேட் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் யூஸ் பண்ணுவேன் அப்புறோம் வந்து கலரிங் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் யூஸ் பண்ணுவேன் டிரா பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அந்த பென்சில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது வந்து டிராயிங் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் எனக்கு வந்து டாம்ஸ் பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்சரா நல்லாயிருக்கும் அப்புறோம் வந்து கேம்லின் நல்லாயிருக்கும் இந்த மூணு பிராண்டும் அப்புறம் வந்து ஃபேபர் கேஸ்டில் இது வந்து கலர் பென்சில்ஸ்லாம் வந்து இதில் நல்லாயிருக்கும் நான் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் தான் வந்து பர்சேஸ் பண்ணுவேன் ஏன்னா ரீடெயில் ஷாப்பில் வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஹோல்சேல் ஷாப்பில் நிறையா திங்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாகும் வரையிரதுக்கு வந்து ஸ்கேல் பென்சில்ஸ் அப்புறோம் வந்து எரேசர்ஸ் பென்சில்ஸ் வந்து நிறையா ஷேடிங்கில் வாங்கி வச்சிக்கறது நல்லது டிராயிங்ஸும் நல்லாயிருக்கும் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளெண்டர் இல்லைனா நம்ம வந்து பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்மாரி நம்ம டிராயிங்க்கு வந்து நம்ம இது தான் அது தான் இல்லை நம்ம நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஆனால் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேட் வந்து அதிகந்தான் நம்ம வந்து பெயிண்ட்டு கலர் பென்சில்ஸ் இதெல்லாம் வாங்க போனா கொஞ்சம் ரேட் கூட தான் இருக்கும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸோட ரேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஆனால் டிராயிங்க்கு வந்து நம்ம இந்தமாரி திங்க்ஸ்லாம் வச்சி யூஸ் பண்ணி வரையும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும்